எனக்கு பிடித்த கராத்தே சிலம்பாட்டம் கரகாட்டம் கலை சிலம்பு சண்டை குச்சி கோலாட்டம் பரதநாட்டியம் சலங்கை சலங்கை ஒலி அவர் பேரென்ன எது சாக்சிஸ்ஸா சாக்சான் அவர் நிறையா உதவிகள் செஞ்சுருக்காரு மக்களுக்கு மகனை கூட போய் செயிலில் போட்ட மனுஷன் நல்ல மனுஷன் அவர் அவரை பற்றி பேசினா நிறையா இருக்குது அவர் நல்லா மக்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காரு மக்களுக்காண்டி சொத்தையே கொடுத்தவரு நல்ல மனுஷர்